இந்தியக் கல்வி வந்து சந்திச்சிகிட்டு வர்ற முக்கியமான சிக்கல்கள்ல ஒன்றுதான் கல்விக்கான சமத்துவம் இல்லை நாட்டில் வளர்ந்து வரும் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் பெருகிவரும் மக்கள் தொகை இருந்தாலும் பல கிராமங்கள்ல பின் தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குக் கல்வி போய்ச் சென்றடைவது இல்லை அதனால தான் இந்தியாவில வந்த ரெண்டு கல்வித் திட்டங்கள் இருக்குது அரசுக்கல்வி தமே தனியார்க் கல்வி அரசுக் கல்வியில பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே ஒரு தமிழ்னால் தமிழ் மட்டுமே சொல்லிக் கொடுத்துட்டு வரறாங்க அது வந்து இப்போ தனியார்ல பார்த்திங்கனா தனியார்ல வந்து விலை உயர்வுக் கல்வி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பணப் பற்றாக்குறை அப்புறம் இந்திய மொழிப் புறக்கணிப்பெல்லாம் நிறைய இருக்குது நடைமுறை அறிக்கையால் இல்லை மூலை வடுகால் பிரச்சனை நிறையா இருக்குது இந்தமாதிரிலாம் கொடரங்காட்டிதான் இதாகுது இதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுக்கு எடுத்திங்கன்னா நீட்டே வச்சுக்கலாம் நீட்டு பார்த்திங்கனா மொத்தமாகவே மெடிக்கல் மெடிக்கல் ரிசோர்ஸ் நடத்துகிறது என்னென்னா சென்ட்ரலிலேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க நம்ம படிக்கிறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டிலேருந்து படிக்கிறோம் அதுபோக இதில் வந்து நிறையா இன்டர்நேஷனல் கொஸ்டினெல்லாம் எடுக்கிறங்காட்டியும் நீட்டில வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதில் பாஸ் பண்ணாலும் ஏதோ ஒன்று ரெண்டு மாணவர்கள்தான் பாஸ் பண்ணுறாங்க அது தனியாக நம்ம கோச்சிங் சென்ட்டரயெல்லாம் போகணும்னா அதிகப் பணம் செலுத்தினா மட்டுந்தான் போக முடியும் மாதிரி போகமுடிகிற வழியில இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் அதிகமாக நீட் எழுதுறதுக்கு வந்து பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது செலவழிச்சால்தான் நம்ம நீட்டே எழுதமுடியுங்கிற ஒரு சூழ்நெலை வந்தங்காட்டி இப்போ வந்து இந்தியாவில பார்த்தினா பணம் இல்லைன்னா கல்வி இல்லைங்கிற ஒரு தருணத்தில் வந்துட்டிருக்கு இதுவந்து இந்தியாவுக்கு வந்த முக்கிய சிக்கல்கள்ல ஒன்றா நம்ம வந்து சந்திச்சிகிட்டே வர்றோம் இது போன்ற நிறையப் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதுக்கும் ஒரு இதாக் காட்டணும் இந்தப் பிரச்சனைகளெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு வந்து நிறையா பாடுபட்டு இதுக்கெல்லாம் பண்ணவேண்டியதாதான் இருக்குது